ஒன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஒன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஒன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்த ரெண்டாயிரம் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பத்து ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது